ஒரு கடன் வாங்கப் போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே கடன் இருக்குது அதுபோக அடமானத்துலேனா அந்த மந்த்துக்குள்ளே மின்சாரத்துக்குள்ள ரசீது மட்டும் இல்லாமல் அதுக்கு முந்துன மாதங்கள் வருடங்கள் வரைக்குமே கணக்கு கேட்க வாய்ப்பு உண்டு ஸோ பஞ்சாயத்து போர்டில் அதுக்கான ஊர் தலைவர்ட்டே முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் பண உதவி கொஞ்சம் பண நெருக்கடியில் இருக்கிறதா கொஞ்சம் பண தேவைப்படுகிறது அதற்காக கொஞ்சம் பண வாங்குகிறதுக்கு அடகு வைக்கிறது இடத்துல வந்து மின்சார கட்டணம் அதுக்கான ரசீத்தை ஆதாரமாக வழங்கணும் அந்த வீடு இருக்கிற அந்த கரண்ட் உங்களுக்கு பாஸ் கொடுக்குறாங்க அதுக்கான இதை ரசீதை நீங்க வாங்கணுன்னா ஃபஸ்ட்டு தலையாரிட்டே போய் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு அவங்க பஞ்சாயத்து தலைவர்ட்டே பேசி பஞ்சாயத்து போர்ட் தமிழ்நாடு ஆணையம் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு நம்மளோட நோட்டிஃபிகேஷனனை கொடுக்கணும் அதுபோக அவங்க எல்லாமே செக் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆதார் கார்டுலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து வீட்டு தண்ணி பில்லுலேருந்து மற்றது எல்லாமே பர்ஃபெக்ட்டாக இருக்கான்னு மாதிரி மின்சார கட்டணமும் எல்லாமே கட்டிருக்காங்களா ஒவ்வொரு மந்த்துமே ஃபைன் வந்திருக்கா அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்றம் நம்மளோட டீட்டெய்லாம் கரெக்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மந்த்துக்கான ரசீதை கொடுப்பாங்க மோஸ்ட்லி பஞ்சாயத்து அலுவலர்ட்டையுமே கரெக்டான ஈபி பில் அதுக்கு முன்னாடி உள்ள ஈபி பில்லை கொடுத்தாலுமே பர்ஃபெக்ட்டாக அவங்க தரக்கூடும் பொதுவாக எல்லா கிராமங்கள்லேயும் சரி நகர்ப்புற ஆட்சிகள்லேயும் சரி மின்சார இது வந்து இப்போது நம்ம போய் போய் கட்டணும் இல்லை ஒரு ப்ரிண்ட்டவுட் எடுத்துக்கலாம் ஃபோன்லேயே கட்றாங்க ஸோ ஈஸியான எளிதான முறையில் எடுத்துக்கவும் முடியுது ஒரு சில கட்டாயங்களில் வந்து அமௌண்ட் தேவைப்படும்போது ஒரு சில நேரங்களிலும் அந்த மின்சாரத் தேவையானது ஸோ எளிதில் புரியும்படி அவங்க நமக்கு கொடுக்கக்கூடும்